இப்போ தொழில்நுட்ப மாற்றமெல்லாம் நிறைய வந்ததுனால் எங்களுக்கு நல்லா சவுகரியமா போச்சு இப்போ அந்த காலத்தியெல்லாம் ஃபோன் இல்லை இந்த காலத்தில் வந்து ஃபோனு வீடியோ கான் டிவி இது மிக்சி இதெல்லாம் வந்ததுனால் எங்களுக்கு நல்ல சவுகரியமாருக்கு அந்த காலத்தில் வந்து எதாவது நல்லது கெட்டது நடந்தாக காரெடுத்துகிட்டு போய் அவங்ள கூட்டிகிட்டுதான் வரணும் ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை இங்கிருந்தே ஃபோன் பண்ணிணா எல்லா வந்திருவாங்க அதேசமயத்தில் வீடியோ கால் பண்ணி பார்த்தாலும் பேசிக்கலாம் அவங்ள பார்க்குலாம் பிடிக்கிலாம் எல்லாமே நல்லா சவுகரியமா இருக்குது ஏதாச்சு பொருள் வேணுனால் கூட இங்கிருந்தே வீட்டுலிருந்தே ஃபோன் பண்ணிணோம்னா அவங்க வந்து டெலிவரி பண்ணிருவாங்க பணமும் அப்படியே நாங்களுமாக போ ஃபோன் மூலயமாவே கட்டிடுவோம் நல்ல சவுகரியமாருக்குது இது வந்ததுனால் தொழில்நுட்பம் இது வந்ததுனால் எங்களுக்கு நல்ல சவுகரியமா இருக்குது